தண்ணீர் பற்றாக்குறைங்கிற வந்து இது வந்து ஒரு இயற்கையான ஒரு எதிர்பார்ப்பு மழை குறைவாக இருக்கும் போது தண்ணீர் பற்றாக்குறை கண்டிப்பாக எல்லா பக்கம் வரும் இது சமாளிக்கறது எப்படின்னா மழை நீர் தொட்டிய எல்லா வீடுகளுக்கு வந்து கட்டணுங்கிறது ஒரு அரசாங்கம் போட்டிருக்குது சட்டமாக்கப்பட்டுள்ளது அதை வந்து எல்லாருமே மழை நீர் வந்து சேகரிச்சோம்னால் நம்மளுக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறை வராது எல்லா பகுதிகளிலும் தண்ணீர் வே வந்து பஞ்சம் ஏற்படாமல் இருக்கிறது நாம் இதை ஒரு நடவடிக்கையாக எடுக்குறோன்னு வச்சிக்கோங்களேன் எல்லா வீட்டிலையும் வந்து தண்ணீர் டொன்ன தண்ணீர் மழை நீர் தொட்டி கட்டணும் அதேபோல் நம்ம சிக்கனமாக வ வந்து தண்ணீரை வந்து பயன்படுத்தணும் அதிகமாக தண்ணீரை பயன்படுத்திட்டு இருக்குதுங்குறப்போ நம்ம செலவு பண்ணுறது கூடாது சிக்கனமாக வந்து நம்ம தண்ணீர் பயன்படுத்தணும் இதனால் வந்து கரண்ட்டும் வந்து நம்மளுக்கு வந்து பற்றாக்குறை ஏற்படுகிறதுக்கு காரணமாக இருக்குது